எங்கள் ஊர் சைட்டில் வந்து தீபாளி பொங்கல் இதுலாம் வந்து ரொம்ப க்ராண்டாக நடக்கும் இது வந்து இது ப புது ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து சூ சூப்பராக இருக்கும் அந்த திருவிழாலாம் தீபாளிக்கி இப்போ எல்லாம் போயிட்டு முன்னாடியே வெடிலாம் வாங்கிட்டு வந்து பலகாரத்து தேவையான பொருள்லாம் போயிட்டு கடையில் வாங்கிட்டு வந்து செய்வாங்க வீட்டில் செய்யும் போது அது நல்ல ஸ் சாப்புடகவும் நல்லாயிருக்கும் அது சா சாப்பிட்றதுக்கு பலகாரம் அப்புறம் வந்து பசங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்வாங்க புது புது ட்ரெஸ் வாங்கி தருவாங்க எல்லாருக்கும் பசங்கள்லாம் ஜாலியாக இருப்பாங்கள் அப்புறம் வந்து வெடியெல்லாம் வாங்கித் தருவாங்க நமக்கு தேவையான வெடி வெடி வெளியில கடைக்கு கூட்டுன் போயிட்டு நமக்கு தேவையான வெடி ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் போயிட்டு வாங்கிட்டு வரு வந்து அழகா செய்வாங்கள் வீட்டில் செய்யும் போது பலகாரம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெடி வெடிக்கும் போது நல்லா ஜாலியாக இருக்கும் நம் மட்டும் வீட்டில் பேரண்ட்ஸோடய வெடிக்கிறது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்புறம் வந்து இப்போ ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த வெடி வெடிக்கும் போது ஜாலியாக இருக்கும் அது வந்து பசங்கள்லாம் ஒன்னா எங்கேயாது வெளியல போவாங்க படம் படத்துக்கு அந்த டைமில் வந்து நிறைய படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும் அந்த படத் படத்துக்கு வந்து பசங்களாம் ஒன்னாக போவோம் ட்ரெடிஷ்னலா ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு போவோம் ஒன்னா அப்டே வண்டியில் போவோம் ஜாலியாக இதுலாம் நல்லாயிருக்கும் வீட்டில் வந்து உறவுகள்லாம் நிறைய பேர் வந்து நம்ம வரிச இதெல்லாம் வைப்பாங்க அப்போல்லாம் ஜாலியாக இருக்கும் பொங்கல் வந்து மூண் நாள் நடக்கும் இது வந்து ஒரு நாள் பொங்கல் மாட்டுப்பொங்கல் கரி நாள் போகி மொத்தம் நால் நாள் நடக்கும் இது நல்லாயிருக்கும் போகி அப்போ பழைய துணி துணிமணிகள்லாம் எரிச்சி பழையன பகிர்ந்த சொல்லுவாங்கள் நல்லாயிருக்கும் அது அப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து பொங்கல் கால்லே பொங்கல் செய்வாங்க அதுவும் நல்லாயிருக்கும் கடைசியில் கரிநாள் அன்னக்கு ஊரில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய க்ராண்டா வந்து ப எல்லாரையும் விளையாட விடுவாங்க எல்லார்க்கும் என்னென்ன திறம இருக்கோ அதை வந்து வெளிப்படுத்துவாங்க அது நல்லாயிருக்கும் நான் வந்த நானும் நிறைய விளையாடல கலந்துக்கிட்டு என்னுடைய திறமையை காட்டுவேன் நானா நிறைய ப்ரைஸ்லாம் ஜெயிச்சிருக்கேன் எனக்கு வந்து அந்த இது ஊரு மேலே வ கபடியில் ஜெயிச்சிருக்கேன் ஜெஸ் போர்ட்டில் ஜெயிச்சிருக்கேன் அப்படி சொல்லும் போது கொஞ்சம் பெருமையாக இருக்கும் அது மாதிரி போட்டியில் அவங்கவுங்களுக்கு தேவையான போட்டியில் வந்து அவங்க விருப்பப்படுற போட்டியில் வந்து சேர்ந்துப்பாங்க கரிநாள் அன்னைக்கி நல்ல ஜாலியாக இருக்கும் அன்னைக்கி ஃபுல்லாகவே அந்தன்னைக்கி ஃபுல்லா டைம் போகிறதே தெரியாது சீ சின்ன பசங்கள்லேர்ந்து பெரியவங்க இருக்குற எல்லாருக்குமே போட்டி ஒருத்த ஒருத்தவங்களுக்கும் அதுக்கான தேவையான போட்டி வச்சு அதுக்கான பொருள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க அதை வச்சு எல்லாத்தையுமே நடத்துவாங்கள் அவங்களுக்கு விளாடும் போது ஜாலியாக இருக்கும் நம்ப ஜாலியாக வெளியில் நின்கிட்டு க சின்ன பசங்க விளாடும் போது வெளிய நின்னு கையை தட்டலாம் பெரியவங்கள்லாம் அப்படி எதுவும் டிஃப்ரெண்ட்ஸ் காட்டிக்காமல் அவங்களும் நம்ம கூட வந்து ஜாலியாக விளைடுவாங்க பொங்கல் அன்னைக்கி பார்வையுகமா எல்லா சட்ட வேட்டிலாம் கட்டிக்கிட்டு பசங்கள்லாம் கோயிலுக்கு வருவாங்கள் எல்லாருமே ஊரே அன்னைக்கி கோயிலில் தான் இருக்கும் பார்க்கவே வந்து சூப்பராக இருக்கும் அப்படே அவங்கூடையே விளாண்டுக்கிட்டு அங்கே சாப்பிட்டு ஜாலியாக இருக்கும்